நம்மளுக்கு வந்து தேசியப் பறவைன்னா மயில் தான் தேசியப் பறவை நவம்பர் பன்னெண்டாம்தேதி வந்து பறவைகள் தினம் கொண்டாடுகிறாங்க அது வந்து ஏன் அன்றைக்கு பறவைகள் தினம் கொண்டாடுகிறாங்களான்னா சலாம் அலின்னு ஒரு அறிஞர் இருக்கார் பறவைகள் ஆய்வு செஞ்சவர் அவர் வந்து முக்கியத்துவமாக வைத்து அவருக்காக அவர் பிறந்த அன்றைக்கே பறவைகள் தினம் கொண்டாடுகிறாங்க அந்த நாளை பறவைகள் தினமாக கொண்டாடப்படுற படுது மரியாதைக்குரியதாக அது தான் அப்புறம் வந்து இங்கே இப்போ சிட்டுக் குருவியெல்லாம் ந நிறையா அழிஞ்சுக்கிட்டே வருது இந்த டவர்லெல்லாம் நிறையா இருக்கிறதுனால பறவைகள் ரொம்ப அழிவை சந்திக்குது அதனால் பறவைகளை வந்து இந்த சுடுறாங்க அதெல்லாம் ரொம்ப தப்பு அதெல்லாம் கூடாது இப்போது வந்து இந்த வனவிலங்கெல்லாமே அடித்துத் துன்புறுத்தக் கூடாது அப்படின்ட்டு இங்கே கிரிவல பாதையெல்லாம் எழுதியிருக்காங்க சிவன் கோயிலாண்டயெல்லாம் அந்த மாரி அங்கங்கே ஒரு ஒரு போர்டு வைச்சா அந்த யாரும் எதுவும் விலங்குகளையோ பறவைகளையும் துன்புறுத்தாம இருந்தாலே நல்லா தான் இருக்கும்